ஹலோ எனக்கு பிடித்த நல்ல ரோல் மாடல் ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராய் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து உலக அழகி மட்டும் இல்லை ரொம்ப டேலண்ட்டட் ஆக்ட்ரஸு அண்ட் அவங்க வந்து கர்நாடகா ஸ்டேட் பெங்களூர்ல வந்து பிறந்தாங்க அதுக்கப்புறமா வந்து மு மு மும்பைக்கு மூவ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நல்ல மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுணாங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லா சூப்பரான ஒரு ஹீரோயினா வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போவும் பொன்னியின் செல்வன் மூவி ரொம்ப ரசித்து பார்த்தேன் ரொம்ப நல்லா நடித்து ஆக் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்க வந்து நயன்டின் நயன்ட்டி ஃபோரில் மிஸ் வோர்ல்ட் ஆனாங்க அதுக்கப்புறம் இருவர் நம்ம தமிழ் மூவிஸ் ஃபஸ்ட்டு மூவி இருவர் படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஜீன்ஸ் படத்தில் வந்து ஷங்கர் டேரக்ஷனில் ஜீன்ஸ் மூவியில் நடிச்சுருந்தாங்க அவங்க ரொம்ப ஆக்ட்ரஸாகவும் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப டேலண்டட்னு நான் நினைக்குறேன் அது மட்டும் இல்லை நிறைய லேடிஸ் வந்து அவங்க நிறையா டேலண்ட்டோடய நிறையா அச்சீவ் பண்ணியிருக்காங்க பட் ஐஸ்வர்யா ராய் ஆல்வேஸ்ஸு ஆல்வேஸ் ரொம்ப ஒரு நல்லா ஆக்ட்ரஸ் இப்போவும் வளம் வராங்க அவங்க அவங்களோட அ எல்லா ஒர்க்கும் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஐ லைக்கு ஐஸ்வர்யா ராய் அவங்க ரொம்ப படங்கள் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு படம் இருவர் படம் நடிச்சாங்க அதுக்கப்புறம் ஜீன்ஸ் நடிச்சுருக்காங்க பார்த்தேன் நானும் லேட்டஸ்ட்டாக பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ அதெல்லாம் ரொம்ப கார்ட்ஜியஸ்ஸாக நட கார்ட்ஜியஸ் ஆக்ட்ரஸ்ஸாக வளம் வந்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஜோதா அக்பர்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து நடிச்சுருப்பாங்க அவங்க எனக்கு ரொம்ப இன்ஸ்பையர் அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பையரிங் ஆக்ட்ரஸாக இருக்காங்க அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஐஸ்வர்யா ராய் உலக அழகி நயன்டின் நயன்ட்டி ஃபோரில் வந்து உலக அழகின்னு அது மட்டும் இல்லை ட்வெண்ட்டி அவங்க அவங்களோட வயது இருபத்தி ஒரு வயதுலேயே அவங்க வந்து உலக அழகி பட்டம் வாங்கி இருக்காங்க ஸோ ரொம்ப அவங்க ரோ ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அண்டு நிறைய பேர் இருக்காங்க ரோ நிறையா லேடிஸ் மாதர் தெரேஸா அவங்களும் வந்து ரொம்ப நல்ல அச்சீவ் பண் ரொம்ப மதரா இது இருக்கிறாங்க ரொம்ப நல்லா நிறைய லேடிஸ் இருக்காங்க இப்போது டக்குன்னு எங்க எனக்கு மைண்ட்டில் வந்தது ஐஸ்வர்யா ராய் வந்தாங்க ஓகே தேங்க் யூ